இப்போ நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது ஸோ இப்போ நம்ம அந்த நேரம் வந்து தீ தீவிர வானிலையாக இருக்கு இல்லைனா ரொம்ப நடு இரவு அந்த மாதிரி டைம் நேரம் நெடுகுது நெக்ஸ்ட்டு ஆனால் அந்த இடமும் ஒரு காட்டு பகுதியாக இல்லை மலை பகுதியாக ரொம்பவும் தூரமான பகுதியாக கூட இருக்கலாம் ஸோ இப்போ அந்த நேரம் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு பசித்தா ஆடர் பண்ணால் உணவு வருமா கிடைக்குமா கிடைக்காதா ஸோ இப்போ நம்ம பசிக்கு அந்த இது வர வைக்க முடியுமா முடியாதா இப்போ நம்ம அந்த சூழ்நிலைக்கு அவங்க ஆர்டலாம் வருமா வராதா அப்புறமா இது தொலை தூர இடங்கள் தொலை தூர இடங்கள் இரவு நேரம் அந்த மாதிரி நேரங்கள்னாக்க மழை கடினமான மழை காற்று நடு இரவு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்களோட ஆடர் வருமா வராதா நம்மளால நம்மளால சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாதா இல்லைனா பசி நாம்மளே சாப்பிட்ற மாதிரிதான் இருக்குமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளது தேவைபடும் ஸோ இப்போது இங்கே உங்கள் உணவு வருமா வராதா அதேதான் கேள்வி